சாம்பார் வைக்கும் போதுமா நம்ப தேவையான அளவுக்கு சாம்பார் எவ்வளோ வைக்க போ தேவையோ நமக்கு அந்த அளவுக்கு தண்ணி வச்சு அந்த அதில் வந்து பருப்பு போட்டுக்கணுப்பா அந்த பருப்பில் வந்து தேவை நம்ப பருப்பு தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுந்தான் சாம்பார் வெத்த மிற்றப்படி வேற தண்ணியிலாம் ஊற்றக் கூடாது அந்த பருப்பு தண்ணியிலேயே சாம்பார் அதுக்குத் தேவையான காய்கறி வச்சிருக்கோமா அதை வதக்கிப் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி சாம்பாரை அந்த தண்ணியை ஊற்றி சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும்மா வேற தண்ணியே சேர்க்கக் கூடாது அப்புறம் வந்து ரசத்துக்கும் அந்த சாம்பார் தண்ணி பருப்பு தண்ணியை வச்சு ரசப்பொடி போட்டு கலக்கி சாம்பார் ரசத்தை தாளிச்சிங்கன்னா அந்த ரசமாட்டம் சூப்பரான ரசமாகவும் இருக்கும்பா நண்டு குழம்புக்கு வந்து கவுளோ அது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நண்டை நல்லா வறுத்து வேகவச்சு பொன் வறுவலாக வரும் போது எடுத்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா அப்புறம் மீன் மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி மட்டுந்தான் போட்டு வைப்போம் வைப்பாங்க சில பேர் நம்ப நாங்கள் செய்யற சமையலில் கூடுதலாக சுவை இருக்கணுன்னால் வெங்காயம் தக்காளியை ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு அரை தக்காளிப் பழம் போட்டு அதை நல்லா மிக்சியில் ஓடவிட்டு அது இந்த நம்ப அரிஞ்சு வச்சிருக்கற வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு வதக்கும் போது இந்த சாந்தையும் போட்டு வதக்கி ஒரு அதுகூட இ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக காட்டிக்கிணும் காட்டி அது எல்லாத்தையும் போட்டு வதக்கி மீன் குழம்பு போட்டு வச்சா பு புளி கரைசலை ஊற்றி மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும்ப்பா